இந்தியாவின் எல்லா இடங்களிலும் ஃபேஷன் டிரெண்ட்கள் வந்து பாலிவுட்டும் டோலிவுட்டும் பாதித்துள்ளது ஏன்னா இப்போதெல்லாம் சினிமா தான் மனிதர்களை வந்து ஒரு சிறந்த பொழுதுபோக்காக இருக்குது அதை பார்த்துதா ஒவ்வொருத்தரும் நிறைய ஃபேஷன் டிசைனிங்னு சொல்லிவிட்டு இந்த உலகம் மாறிகிட்டு வருது அதனால நா மக்கள் மத்தியில் இந்த அந்த டிரெண்ட்டு சினிமா டிரெண்ட்டு வந்து கட்டாயம் பாதித்திருக்குது ஆடை அலங்கலங்காரங்களுக்காக நான் விரும்புற சில திரைப்படம்னா அந்த ஜீன்ஸ் படத்தில் ஐஸ்வர்யா ராய் நிறைய நல்ல அழகழகான டிரெண்டியான டிரஸ் போட்டு வருவாங்க ஈ படத்தில் சமந்தா நல்லா நீட்டாக ஒரு டாப்பு ஒரு பேண்ட்டு ஒரு லெகின்னு ஒரு ஜீன்ஸு இந்த மாதிரி நீட்டாக போட்டு வருவாங்க அதுக்கு அப்புறம் முதல்வன் படத்தில் மனிஷா கொய்ராலா ரொம்ப நல்லா அழகாக பட்டுப்பாவாட தாவணி அப்படினு நல்லா கிராமத்து பெண்ணாக போட்டிருவாங்க அதுக்காக எல்லாம் அந்த படத்தை நான் நல்லா ரசிப்பேன் அது போல் ஆடையை நான் வந்து ஏன்னா என்னோட ஸ்கூல் யூனிஃபார்ம் அந்த மனிஷா கொய்ராலா ஒரு பாட்டில் போட்டு வரும் அந்த மாதிரி தான் இருக்கும் நான் விரும்புறதை விட எங்கள் அக்கா நிறைய விரும்புவாள் இந்தி படத்திலலாம் வர பாட்டுக்கு இருக்கிற அந்த கவுனுங்க பிளவுஸுங்க அந்த மாதிரி எல்லாம் பார்த்து தைச்சு போடணுன்னு ஆசைப்படுவாங்க அதிகமாக நான் அந்த மாதிரி விரும்ப மாட்டேன்